இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதெல்லாம் வந்து டிஜிட்டலில் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்குண்ட கும் ஓ கடையில் ஷாப்பிங் பண்ணுறதோ ஏதாவது இப்போ பொட்டி கடையில் போய் வாங்கிறதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவாக் கொடுப்போம் ஐந்நூறுரூவாக் கொடுப்போம் சில்லறை நம்மள்ட்ட இருக்காது அவங்கள்ட்டியும் சில்லறை இருக்காது இப்போ இந்த மாதிரி ஆப் வந்ததுனால் நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து கரெக்டான பேமெண்ட்ஸை அவங்கக் கொடுக்கலாம் ஆனால் கம் கொடுக்கும் போது அது பைசா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் போகிற மாதிரிருக்கும் எதுனாலும் கரெக்டாக பே பண்ணுற மாதிரிருக்கும் நம்ம வந்து கே ஒரு சில நேரத்தில் அவசரத்தில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம் அப்படி கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இப்போது பர்ஸை வீட்டில் வெச்சுட்டு வந்திருப்போம் ஆனால் ஃபோன் மறக்காமல் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படி எடுத்துகிட்டு வ வரும் போது டப்புன்னு பார்க்கும் போது பர்ஸ் இருக்காது ஒரு கேப்பில் போய்கிட்ருப்போம் அவங்களுக்கு பே பண்ணணும்னாலும் டப்புன்னு ஃபோனில் இருக்குது ஜிபே எடுத்து நம்ம பே பண்ணிடலாம் ஏன்னால் நம்ம அக்கௌண்ட்டில் எப்போதுமே காசு கேஷ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பேக்கெட்டில் இல்லைனாலும் பர்ஸ்சில் இல்லைனாலும் கையில் கி ரெடி கேஷ்ஷாக இல்லைனாலும் எல்லா இதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கூட ஒரு சில பஸ்சில் கூட ஜிபே ஃபோன்பே எல்லாம் வந்துருச்சு பஸ்ஸில் கூட நம்ம சில்லறைக்காக வெயிட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நம்ம ஜிபே எடுத்து பே பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படி பண்ணதுனால் நிறையா பேரோடய செலவுகள் மிச்சமாகுது இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா போவோம் காசுக் கொடுப்போம் பர்ஸை எடுப்போம் சில்லறை இருக்காது கேஸ் மிஸ்டேக்கு ஐந்நூறுரூவா தான் இருக்குது ஆனால் நம்மப் பார்த்தது இருபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்போம் சில்லறை இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் இது ஸ்ட்ரீட்டில் ஷாப்பில் கூட ஜிபே ஃபோன்பே எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு இப்போ அது இருக்கறனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்டிலேருந்து நம்ம எடுக்கணும்னால் கேஷ் நம்ம திடுத்திப்புன்னு எங்கேயா வெளியூர் போய்கிட்ருக்கோம் கேஷ் தீர்ந்துப் போச்சு அப்போது ஏடிஎம் கடையை நம்ம தேடிகிட்டு போய்கிட்ருப்போம் ஏடிஎம் எங்கே இருக்குது அதிலிருந்து க நம்ம கேஷ் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு கொ ரொம்ப தூ தூரம் போய்கிட்டே இருப்போம் அப்படி தேடிப் போய்கிட்ருக்கும் போது ஒரு சில நேரத்தில் ஏடிஎம்மே அங்கே இருக்காது அங்கே வெயிட் பண்ணி லைனில் நின்று வெயிட் பண்ணி இது காசு எடுக்கிறதுக்குள்ள நம்ம அழகா ஜிபேயில் அக்கௌண்ட்டை இப்போ பே பண்ணிவிட்டு நம்ம பாட்டு கேப் புக் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வர் டௌன்னாகும் வேறு ஆப் மூலயமா கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு அக்கௌண்ட்ஸ் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கையில் நம்ம கேஷ் இல்லைனாலும் கூட ரெண்டு மூணு அக்கௌண்ட்ஸு இந்த அக்கௌண்ட்டில் கேஷ் லோவாக இருக்குது நம்ம இதிலேருந்து எடுக்க வேணாம் அடுத்த அக்கௌண்ட் நம்மள்ட்ட இருந்தால் கூட அந்த அக்கௌண்ட்டிலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால் எந்த பிரச்சினையுமே கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மூலிமா நமக்கு ட்ரான்ஸாக்ஷன் ஹிஸ்டரியும் அது கிடச்சிரும் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ நமக்கு வந்திருக்கு நம்ம எங்கெங்கல்லாம் செலவு பண்ணிணோம் இல்லை எக்ஸ்ட்ரா போட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி கூட செக் பண்ணிக்கலாம் யா மிஸ்டேக் பை நம்ம யாருக்கோ அனுப்பிடக்கூடாது அப்படிங்கறதுகூடோ யாருக்கு அனுப்பணும் என்னெங்கிறது விவரம் ஃபுல்லாக இருக்கும் எந்த டேட்டு டைமு எவ்வளோ அமுச்சுருக்கோம் எதுக்காக அமுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் கூட போட்டுக்கலாம் நோட் நோட்டில் போட்டுக்கலாம் இந்த இதுக்காக நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஏன்னால் மற்றவங்களுக்கு போகும் போது இது யாரோ போட்ட காசு இப்போது ஷாப்பில் நம்ம பே பண்ணுறோம்னா சரி இது இவங்க போட்டாங்களா இவங்க போட்டாங்களானு தெரியலையே அப்படிங்கிறது மிஸ்டேக் வராமல் இருக்க கீழே நோட்டுன்னு இருக்குது நம்ம என்ன வாங்கினமோ நம்ம எதுக்காகக் கொடுக்கறமோ அந்த நோட்டில் அதை ஃபுட் போட்டுவிட்டு அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணால் அது அவங்களுக்கு தெரிஞ்சுரும் சரி இது இவரு தான் வாங்கியிருக்காரு அது அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஈஸியா் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இது மாதிரி நிறையா க கன்ஃப்யூஷன்ஸ் வராமல் இருக்கும் இப்போ சில்லறைன்னு பார்த்தா நிறையா பேர் அப்படியே நீட்டிகிட்டே இருப்பாங்க அதை வாங்கிறதுக்கு டைம் இருக்காது இப்போ ஜிபேனால் டக்குனு பே பண் ஸ்கேன் பண்ணுறோம் பே பண்ணுறோம் இத் அப்படியேஸ் போய்கிட்டே இருக்கிறோம் அது ரொம்ப நமக்கு இப்போ ஈஸியாக போனதுனால் இப்போ நமக்கு அது எந்த பிரச்சினையுமே இல்லை எங்கே போனாலும் ஃபோன்பே ஜிபே எல்லாமே இருக்குது அதுதான் டெக்னாலஜி இப்போது முன்னேறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது